இப்போ விளையாட்டுத் துறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னால் பல மாணவர்கள் கல்வி க ஆண்டில் வந்து ச ஒரு சில மாணவர்கள் வந்து கல்வியில் கூட கோட்டை விட்டுட்டு நல்ல விளையாண்டு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனாக வராங்க ஸ்போர்ட்ஸ்மேனாக வந்து இப்போ இந்த ரயில்வே கோட்டாவில் வேலைக்குப் போகிறது அல்லது இந்தக் காவல்துறை மற்ற ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலைக்கு போகிறாங்க உதவித் தொகைங்கிறது ரொம்ப ஹையாக வரவங்களுக்கு மட்டுந்தான் கிடைக்குது எல்லா விளையாட்டு விளையாடுகிற பசங்களுக்குக் கிடைக்கிறதில்ல நல்ல அச்சீவ்மண்ட் பண்ணி நல்ல பதக்கம் கிதக்கம்லாம் வாங்கி நல்ல ஒரு லெவெலில் வர மாணவர்களுக்கு தான் கிடைக்கிது மற்றபடி விளையாடுறதுனால் மாணவர்களுக்கு உடல்திறன் மனத்திறன் பயிற்சி எல்லாமே கிடைக்கிது அதனாலேயே வந்து இன்றைக்கி பள்ளியில் பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்குனு ஒரு ப்ரீடு ஒதுக்கி மாணவர்களை நல்லா ட்ரைன் அப் பண்ணுன்னு செய்கிறாங்க அதனைலேருந்து வந்தது தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் பல வீரர்கள உருவாக்கியிருக்காங்க விளையாட்டுக் கோட்டாவுலேயும் வேலையும் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது